சார் பாபு அவங்க அப்பாங்களா வர்ற வர்ற டூயூஸ்டே பேரெண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருக்கோம் பாபு கூப்பிட்டு வந்துடுறீங்களா எதுக்கா ரேங்க் கார்ட் ரேங்க் கார்ட் பார்த்தீங்களா நாங்களும் என்ன தான் சார் பண்ணுறது நாங்களும் சொல்லி சொல்லி பாக்கிறோம் உங்கள் பையன் போய் உக்காந்துட்டு கதை பேசுகிறான் வீட்டில் டியூஷன் அனுப்புறீங்களா இல்லையா ஆமாம் அதான் அதான் சார் தப்பு பண்ணுறீங்க அதான் சார் தப்பு பண்ணிட்டீங்க அவனுக்குனு தனியாக ரூம் கொடுத்து செல்லம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா அதான் நீங்கள் பண்ண தப்பு என்னங்க சார் குழந்தைக்கு என்ன ப்ரைவஸி சார் சின்ன பையனுக்கு என்ன சார் ப்ரைவஸி அதான் சார் நீங்கள் ஃபோனை குடுத்துடுறீங்க அவன் ஃபோனில் என்னன்ன பண்ணுறான்னு யாருக்கு தெரியும் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸு அட்டென்ட் பண்ண மாட்றான் ஆனால் ஆன்லைனில் தான் இருக்கிறான் என்ன பண்ணுறானு தெரில கேக்கிறது மட்டும் நீங்கள் தான் சார் உட்காந்து சண்டை போடணும் உட்காந்து பேசுங்கள் சார் அவன்கிட்ட ஆ அப்போது இந்தமாதிரி நீங்கள் அவனை சரியா கவனிக்காம விட்டுறது அப்புறம் லாஸ்ட்டாக எங்கள் ஸ்கூல் மேலே வந்து நீங்கள் கம்பளைண்ட் கொடுக்கறதா சார் இல்லை பண்ணிதான் பாருங்கள் சார் நீங்கள் சரிங்க சார் அவன்கிட்ட சொல்லுங்கள் அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் நல்லா நல்லா ஸ்டார்டிங்கில் படிச்சுட்டுருந்தான் இப்போ தான் சரியாக படிக்கிறதில்ல என்னன்னு தெரியல நீங்கள் தான் சொல்லி சண்டை போடணும் அவன் டெய்லியும் டைரி பாருங்கள் இப்போலாம் டைரி அது அடிக்கடி தொலைச்சிட்டேன் தொலைச்சிட்டேன்னு வந்து சொல்கிறான் ஹோம் ஒர்க் அதிகமாக கொடுக்கற அன்னைக்கெல்லாம் உங்கள்ட்ட அதே அதே அப்படியே உங்கள்ட்டேயும் நேக்காக என்கிட்ட டைரி டைரி தொலஞ்சிச்சின்றான் இங்கேயும் வந்து தொலஞ்சிச்சின்றான் எனக்கு என்ன ஹோம் ஒர்க்குனு தெரியாதுனு சொல்லிடுறான்

ம் சரிங்க சார் தேங்க்யூ வர்றப்ப வந்துடுங்க சார் வர்ற டுயூஸ்டே வர்ற டுயூஸ்டே வந்துடுங்க பேரெண்ட்ஸ் மீட்டிங்க்கு ஆ சரிங்க ஆ தேங்க்யூ சார்